சோ த ஆலன்சோலி ஜீன் வந்து வியர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் பட் ஆனால் அது ரொம்ப சீக்கிரமாக வந்து ஷாடோவ் அதாவது கலர் கொஞ்சம் டல்லா ஆவரது கொஞ்சம் அந்த ஜீன்னோடய இந்த இது வந்து கொஞ்சம் தண்ணியில் போட்டு போட்டு எடுக்கும் போது சுருங்கறது இந்த மாதிரியான நிகழ்வுகள் அந்த ஜீன்யில் இருக்குது நான் அதை ஃபீல் பண்ண